இப்போ வந்து பிள்ளையார் சில செய்யறோம்னா மண்ணு எடுத்தாந்து தண்ணி ஊற்றி குழச்சி பிள்ளையார் உருவாக்கணும் உருவாக்கி அதை பெயிண்ட்டு கலரு எங்கெங்கே என்னா கலரு அடிச்சால் நல்லா இருக்கும்ன்னு பார்த்து கொடுப்போம் பிள்ளையார் கு சிலைய செய்யறதுக்கு அதை விட்டுப்போனா நாடகம் போனாக்கா தெருக்கூத்து கலை வந்து நம்பளோட விட்டோம்னா போயிடும் அது இ இருக்க இருக்க இன்னும் செஞ்சிக்கின்னே போனால் தான் வருங்காலத்துக்கு இன்னும் அனுபவம் அது அந்த தெருக்கூத்து கலை அழியாத இருக்கும் நல்லா இருக்கும் நம்ப நம்ப எந்த நாடகம் வைக்கிறமோ நம்ப இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம் கலைங்க நல்லா இருக்கும் ட்ராமா அதே மாதிரி ட்ராமாவும் நல்லா கலை தான் மண் சட்டி செய்யறோம்னா அதுக்கும் மண் தண்ணி சுடுறோம்னாக்கா நெருப்பு முள் அந்த வைக்கோலு கிக்கலுலாம் போட்டு கொளுத்தி அந்த பானையை உருவாக்கி மண்ணால் உருவாக்கி அதை சுட்டு கொளுத்தி பானை உருவாக்குவோம் அதை விட்டுப்போனாக்கா ட்ராமா ட்ராமாகவும் அதுவும் ஒரு கலை தான் கிராமம்னாக்கா ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் போனால் ஒரு பதினாறு பேர் பதினேழு பேர் போனால் தான் அந்த கலையை உருவாக்க முடியும் அதே மாதிரி தெருக்கூத்துன்னு போனாலும் ஒரு பத்து பேர் பாஞ்சு இருபது நாற்பது பேர் ஒரு வள்ளி நாடகம் ஆரம்பிக்கிணுன்னா நாற்பது த நாற்பது பேர் தேவைப்படுது நாற்பது பேரும் ஒரு கலை தான் அதுவும் நடன நிகழ்ச்சி கோலாட்டம் சிலம்பாட்டம் இது எல்லாமே வச்சு நம்ப இதை பயன் பழைய முன்னோர்கள் செய்த வேலையை நம்ப இப்போ இன்னமும் செஞ்சின்னு தான் இருக்கிறோம் இன்னமும் இதுக்கு மேலும் மேலும் வளர வேணும் வளர்ந்தா தான் வருங்காலத்திற்கு நல்லா இருக்கும் பழைய அனுபவம் கடைசி வரைக்கும் அது தலைமுற தலமுறையாக போயின்னே தான் இருக்கணும் ஊர் வேலை செய்யறோம்னா ஒரு நாட்டார்னாக்கா ஒரு பத்து பேர் கூடி அந்த கோயில் வேலையை எப்படி செய்யணும்னு பேச்சு அதனுடைய கட்டுப்பா கட்டுப்பட்டு எல்லாத்தையும் நம்ப செஞ்சுன்னு தான் வரோம் அதெல்லாம் எந்த ஒரு குறையும் கிடையாது எல்லாமே நடந்துன்னு தான் வருது